அப்பா மங்கள் அன் மங்களில் வாங்கினோம் பார் ரெண்டு லட்சம் போட்டு நெக்லஸ் கருத்துப் போச்சு நல்லாவே இல்லை அதில் இருந்தது கல் எல்லாம் கொட்டிப் போச்சு அதை போய் நான் ரெண்டு லட்சம் போட்டு வாங்குவேன்னா இதில் கொறைச்சி வேறே கொடுங்கன்னேன் கொறைச்சி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு லட்சம் போச்சு கருத்தும் போச்சு ஒன்றும் இல்லை கொட்டியும் போச்சு அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண இனிமே